எனக்கு இந்தியா லைக் என் என்னோட புகைப்படத்து மூலம் இந்தியாவை கட்ட விரும்பினா நான் போய்விட்டு பைசா சாய்ந்த கோபுரத்தை எடுப்பேன் ஏன் அப்படின்னா அந்த பைசா சாய்ந்த கோபுரம் சாய்ந்து இருக்கும் சாஞ்சிட் இருக்குறதே பெரிய விஷயம் அது அப்படியே நிற்கிறது விழுகிற மாதிரியும் இருக்கும் அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்போலேந்து பார்க்கணுங்குற ஆர்வம் இருக்கு ஸோ நான் பைசா சாய்ந்த கோபுரத்தை தான் நான் படம் எடுப்பேன் இந்தியாவுக்கு காட்டணுன்னா அந்த அந்த ஃபோட்டோவை எடுத்து நான் காட்டுவேன் என் என் மூலியமாக நான் பைசா சாய்ந்த கோபுரம் என் எனக்குமே அதை பார்க்கணுங்குற விருப்பம் இருக்கு ஸோ அதை போய்விட்டு எடுத்து நான் காட்டுவேன்